பிடித்த புத்தகம் பிடித்த புத்தகம் சுகிசிவம் எழுத்தாளர் சுகிசிவம் எழுதிய புத்தகம் படிக்க பிடிக்கும் பாலகுமாரன் சார் அதெல்லாம் நிறையா வந்து ரமணிச்சந்திரன் அவங்க எழுதின நாவல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை வந்து அதில் திரைப்படம் அப்படிங்கிறது நான் அந்தளவுக்கு யோசிக்கல ஆனால் திரைப்படமாக பார்த்து விரும்புகிற விதத்தில் பார்த்து அந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த சிலப்பதிகாரம் இந்த பூம்புகார் கதை இந்த இதெல்லாம் வந்து எனக்கு பிடித்தமான ஒன்று வேறு